ஹலோ குட் ஆஃப்டர்நூன் மேம் குட் ஆஃப்டர்நூன் மேம் மேம் இந்த மாதிரி முஃபிலோடய மம்மியா மேம் யூனிட் ஒன் டெஸ்ட்டு முடிஞ்சுருக்கு மேம் ஆ எஸ் ஐ கியூ டெஸ்ட்டு இப்போ வந்து இது இருக்குது மேம் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது மேம் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வந்து போங்க மேம் நெக்ஸ்ட் வீக் கம்மிங் சாட்டர்டே வந்து ஃபோர் டூ ஃபைவ் பிஎம் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது மேம் ஸோ அதுக்குள்ளே வந்து ஆ படிக்கிறான் மேம் ஓரளவுக்கு பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து டெவலப் பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் இதாகலை ஸோ அதனால நீங்கள் பார்த்து டெவலப் பண்ணணும் மேம் ரைட்டிங் ஹேண்ட் ரைட்டிங்குலாம் ஆ ஸ்டாஃப் ம் ஆமாம் மேம் நான் தான் மேம் இப்போ ஸ்டாஃப்ஸ் வந்து சோசியல் ஸ்டாஃப்ஸ் வர்றவங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டாங்க ஸோ அதனால அப்போது லெசன்ஸுலாம் அவ்வளோவா டீச் பண்ணலை மேம் ஸோ இந்த இஸ்யூஸ்ஸால் தான் இப்போது கரெக்ட் ஆகிடுச்சி இப்போ வந்து லெசன்ஸுலாம் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க டியூசன் போகிறாங்களா உங்கள் பையன் அப்படியா ம் ஆமாம் மேம் ம்

நீங்கள் வந்து புக்கு கைடை மட்டும் படிக்க வைக்காதீங்க மேம் புக்கில் இன்டீரியர்ஸ் இருக்குதுல்ல மேம் அதில் இருக்க ஷாட் ஆன்சர்ஸ் அதில் இருக்க ஃபைவ் மார்க்ஸ் அதெல்லாம் படிக்க வையுங்க அப்போதுதான் அது உள்ளே இருந்து கேக் இது புக் பேக் தான் கேட்பாங்க இப்போ இருக்க இதில் வந்து உள்ளே இருந்து கூட இன்டீரியரில் இருந்து கூட வரும் மேம் அதனால படிக்கிறானா வீட்டில் அவன்

ம் ம்

நான் பார்த்துக்குறேன் மேம் ம் ம் ம் கண்டிப்பாக ம் ஆமாம்மா ம் ம் ஓகே மேம் கண்டிப்பாக வரணும் மேம் ஓகே மேம் தேங்க்யூ மேம்